தமிழ்நாட்டோட வருவாய் வந்து வர்றது வந்து கோயமுத்தூருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னால் அங்கே அந்த பருத்தி மில்லு துணி ப துணி அந்த ரெடியாகிற இடம் அது எல்லாமே கோயமுத்தூரில் இருக்குது தொழில் நகரம்னாலே அது வந்து அந்த கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த கொ கொங்கு பெல்ட்டு தான் வந்து அதிகமாக வந்து வருது தமிழ்நாட்ல இன்னொன்று வந்து என்னென்னால் டாஸ்மார்க் வந்து அதிகமாக வருது அது கொஞ்சம் வருமானம் வருதுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்பட்றதான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ஸெலாம் இப்பெலாம் வந்து ரொம்பவே வந்து உயர்த்திவிட்டாங்க முன்னாடி இருந்ததுக்கெலாம் இப்போ வந்து ஒரு வீட்டு வரியோ அதெல்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சு சாக்கடை வரி அந்த தண்ணி வரி மொதற்கொண்டு ரொம்ப அதிகமாகிருச்சு வீடெல்லாம் வந்து இப்போ பராமரிக்கிறதை விட அதுக்கு எப்படி வந்து வரி கட்டணும் இப்போ இந்த இந்த வருஷம் எவ்வளோ வரி வரப்போகுதோ அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்து வ வச் இதுவாகிருச்சு இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டியுமே வந்து பெரிய ஒரு மாதிரி தாக்கமாக தான் இருக்குது ஏன்னால் இப்போ எங்கேயாவது போய் சாப்பிட்றோம் பொருள் வாங்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் சேர்ந்து கட்டும்போது அது வாங்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பணம் மாதிரியும் தெரியுது ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தேவைப்பட்ற பொருளுக்கே வந்து அதிகமான ஜிஎஸ்டியெலாம் கொடுக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது தமிழ்நாட்ல அறநிலைத்துறை கண்ட்ரோலில் நிறைய கோயிலிருக்கு அதில் இருந்து நிறைய வருமானம் வருது இப்போ வருவாய்த்துறைக்கு வருவாய்த்துறையெலாம் இப்போ ஏதாவது ஒரு பெரிய கோயிலில் வந்து திருவிழா நடக்குது அப்படின்னா அங்கே வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களாம் வருவாங்க பெரிய பெரிய கோயிலில் வந்து இந்த உண்டியலெல்லாம் வந்து அவ்வளோ காணிக்கைலாம் வந்து விழுகுது முக்கியமாக தமிழ்நாட்ல இருக்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பெரிய கோயிலில் வந்து வெளியில் இருந்து வர சுற்றுலா பயணிங்களோடய எண்ணிக்கை அது அதிகமாகுது அதனால இங்கே இருக்கிற அந்த ஒரு சுற்றுலாத்துறை மூலிமாவும் அதிகமான வருமானம் வருது இங்கே விவசாயம் நல்லா நடந்துகிட்ருக்கு அந்த விவசாயத்தில் இருக்க அந்த பால் நெல் மொள மிளகா இது எல்லாமே இருக்குது தமிழ்நாட்ல மிளகும் நல்லாயிருக்கும் அதுவும் ஏற்றுமதி செய்கிறாங்க ஸோ இதில் இருந்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய வருவாய் வந்துகிட்ருக்கு